இப்போ கால்நடைன்னு எடுத்துகிட்டோம்னாங்க நாங்கள் மாடு ஆடு ரெண்டுமே வளர்க்குறோங்க கோழியும் வளர்க்குறோம் இப்போ மாடு எடுத்துகிட்டோம்னாங்க காலையில் எந்திரிச்சோம்னால் அவுழ்த்து மா ஒரு இடத்துல காலைல அவுழ்த்து விட்டோம்னால் அது பாட்டை மேய்ஞ்சி மேய்ஞ்சிக்குங்க அப்புறம் மத்தியானம் ஒரு பன்னெண்டு ஒரு மணிங்கிறப்போ நாங்கள் தண்ணி காட்டணுங்க தண்ணி கட்டிட்டு அவுழ்த்தும் இங்கே கொண்டாந்து கொஞ்ச நேரம் நிழல்ல கட்டுவோங்க நிழல்ல கட்டிட்டு பார்த்தோமுன்னாங்க அதேமாதிரி சாயந்தர நேரம் கொஞ்ச நேரம் அவுழ்த்துவுட்ருவோங்க அவுழ்த்துவுட்டு இல்லைன்னா தீனி இருந்தாலும் தீனியே போட்டுக்குவோங்க மாட்டுக்கு ஆனால் ஆட்டுக்கு வந்து அப்படி போட முடியாதுங்க மாட்டுக்கு வந்து கட்டி வச்சும் கூட தீனி போட்டுக்கலாங்க தீனி போட்டமுன்னாக்காங்க மாடு மே மேய போகிறதுமும் நல்லாயிருக்குங்க கட்டி வச்சு தீனி போட்டாலும் தீனி இது தீனி மேவெடுத்துட்டு படுத்துக்குங்க அதேமாதிரி பார்த்தோமுன்னாங்க ஆட எடுத்துகிட்டோம்னாங்க ஆட்டுக்கு வந்து அப்படி வந்து கட்டி வச்சு நம்ம நாங்கள் தீனி போடமுடியாதுங்க ஆட்டுக்கு வந்து டெய்லி காலையில் நேரம் கொஞ்ச நேரம் அவுழ்த்து விடோணுங்க காலையில் நேரம் அவுழ்த்துட்டோம்னா ஒரு ஒன்றர மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காட்டு சைடு மேயவிட்டுங்க அப்புறம் கொண்டாந்து தண்ணி தண்ணி கட்டிட்டு அப்புறம் தண்ணி கட்டி முடிஞ்சதும் மறுபடியுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒருமணி நேரம் நிழல்ல நிறுத்துவோங்க நிழல்ல இருந்துச்சுன்னால் கொஞ்ச ந நல்லா மேவெடுத்ததுக்கு வெளியே வெயில்ல நடந்துட்டு வந்ததுக்கு கொஞ்ச நேரம் படுத்துக்குங்க படுத்துட்டு வெயில் அடிச்சுதுன்னால் அப்புறம் அதே ஒரு ஒரு மணிநேரம் அரமணி நேரத்துக்கு அரமணி நேரத்திலேந்து ஒரு ஒரு முக்காமணி நேரம் ஆயிடுச்சுன்னாங்க அதே ஆட்டோமெட்டிக்காக எந்திரிச்சிடுங்க எந்திரிச்சதுனாங்க அப்புறம் அங்கே இங்கேயும் ந நிற்குமுங்க நாங்கள் அப்புறம் மறுபடியும் போய் காட்டில கொஞ்ச நேரம் அவுழ்த்துவுடுவோங்க அவுழ்த்துட்டோம்னா நல்லா மேஞ்சிக்குங்க ஆடுங்கள் வந்து டெய்லியும் அவுழ்த்துவுட்டு தாங்க ம போடணுங்க தீனி வந்து தீனி வந்து கட்டி வச்சு ஆட்டுக்கு தீனி போடமுடியாதுங்க இப்போ பார்த்தோமுன்னாங்க கோழிகளுக்கும் அதேமாதிரி தானுங்க கோழி காலையில் காலையில் கோ காலையில் கோ கோழியை அடையிலிருந்து எடுத்துகிட்டோமுன்னாங்க காலையில் கொஞ்ச நேரத்துக்கு தீனி ஒரு ரெண்டு கை தீனி போட்டு கோழியை அவுழ்த்துவுடுவோங்க கோழி அடைய எடுத்துகிட்ருவோமுங்க அது நல்லா மேஞ்சிட்டு கொஞ்சம் அரை தீனி எடுத்துகிட்டு தான் அது வெளியே போகுங்க வெளியே போச்சுன்னால் அது ஒரு நாலு ஒரு ஒருமணி நேரம் முக்காமணி நேரம் வெளியே போய் மேஞ்சிட்டு வருங்க மேஞ்சிட்டு வந்ததுதுன்னா வந்ததும் தண்ணி குடிக்கிறதுக்கு நிற்குமுங்க வாசல்ல நாங்கள் ஏதோ ஒரு குண்டாவில் ஊற்றி வச்சிடுவோமுங்க குண்டாவிலையோ ஒரு ஒரு சட்டியில நல்ல ப பராத்தில் ஊற்றி வச்சிட்டோமுன்னாங்க வந்து வெளியேப்போய் மேய்ஞ்சிப்போட்டு வெளியே போய் மேய்ஞ்சிப்போட்டு நல்லா வந்ததுன்னாங்க தண்ணி தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு நல்லா கோழிக்கு வந்து அது ஒரு பிரியமாக கோழி தண்ணி குடிச்சிட்டு நல்ல படப்படன்னு றெக்கையை அடிச்சிட்டு நிற்குமுங்க அவ்வளோ தானுங்க ஆமாம்